எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம் வந்து தென் கிழக்கு சீமையிலே அந்த படந்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த படத்தில் வந்து அந்த அண்ணன் தங்கச்சி அந்த பாண்டிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதில் பயங்கரமாக நடிச்சி இருப்பாங்க ஆனால் இப்போ வர எந்த படத்துலையுமே சரி தான் எந்த அந்த மாரிலாம் வைக்கிறதில்ல அவங்கலாம் அந்த காலத்துல்லாம் அண்ணன் பார்த்தீனா அண்ணன் சொன்னா தங்கச்சி செய்வாங்க எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம ஆனால் இப்போ இருக்கிற படத்துல்லாம் பார்த்தீங்கனா வச்சிக்கயேன் எது சொன்னாலும் தங்கச்சி செய்ய மாட்டாங்க தங்கச்சி செய்றதைதான் அண்ணன் செய்றாங்க ஆனால் எனக்கு ஆனால் எனக்கு அந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த சீனில் ஒரு அந்த தங்கச்சி பொண்ணுக்கு வந்து வயிசுக்கு வந்துன்னு சொல்லிட்டு தாய்மாமா வந்து சீர் எடுத்து வருவாங்க அந்த சீர் எடுத்து வந்து அப்போ கூட அவங்க ஹஸ்பண்ட் தங்கச்சிவோட வீட்டுக்கார் என்ன பண்ணுவாருன்னா அசிங்கப்படுத்துவாங்க ஆனால் அதை கூட அவர் பொருட்படுத்தாம அவங்க தங்கச்சி சொல்லுறாங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு யாரும் வேணா என் தங்கச்சி மட்டும் போதுன் சொல்லிட்டு என் தங்கச்சி மட்டும் சொன்னதை செஞ்சிவிட்டு போவாரப்பா அந்த சீனில் தான் ந படம் எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க